அண்ணா சென்னையில் வந்து அண்ணா நகர் போக வந்து இன்னும் எவ்வளோ நேரம்ணா ஆகும் அது வந்து சீக்கிரமாகவே நாங்கள் வந்து இதுக்கு முன்னாடிலாம் போகிறப்ப சீக்கிரமாக போயிடுவோம் நீங்கள் இவ்வளோ நேரம் ஆக்குறிங்கள் அது ஒரு ஆஃப்பனார்ல போகக் கூடிய ஒரு இடந்தான் ஒருமணி நேரம் ஆயிடுச்சு இன்னும் நீங்கள் வந்து எங்களை ட்ராப் பண்ணலை ஓ அப்படியா அங்கே வந்து சாலை பாலம் கட்டுறாங்களா சரிண்ணா பாலம் கட்டுறது சுற்றிப் போனால் அதுக்கு எவ்வளோண்ணா வந்து காசு கேட்பீங்க இப்போ எங்ககிட்ட இரநூருவா சொல்லியிருந்தீங்க இப்போ வந்து ச கட்டுமான பணி நடக்கிறதுனால நீங்கள் சுற்றி போகிறீங்க இப்போ அதுக்கு வந்து காசு கூட ஆகுமா அதுக்கும் நூறுபா கூட ஆகுமாண்ணா சரிண்ணா இப்போ வந்து இரநூறுவா சொல்லியிருந்தீங்க இப்போ ஒரு முந்நூறுபா தரமாதிரி இருக்குமா ஐந்நூறுபாலாம் வந்து தர முடியாதுண்ணா முந்நூற்றம்பதுருவா நானூறுபா அந்தமாதிரிதான் தர முடியும் இதுக்கும் முன்னாடி போனப்பையே இரநூத்தம்பதுருவாதான் கேட்டாங்கள் இப்போ புதிய பா பாலம் கட்டுறாங்கதான் அதுக்கு வந்து நான் ஐந்நூறுபான்றது வந்து ஒரு ரெண்டு பேருக்கு வந்து ரொம்பவே அதிகமான காஸ் தாண்ணா இதுக்கு முன்னாடி நாங்கள் ரெண்டு பேர் போனப்பையே நூற்றம்பதுருவா இரநூருவாய்க்கிதான் போயிருக்கோம் அதே இடத்துக்குதான் இப்போ நீங்களும் போகிறீங்க இப்போ புதுசாக பாலம் கட்டுறதுனால சொல்கிறீங்க சரி நாங்கள் வந்து ஒரு நூறுபா கூட தரோம் ஒரு முந்நூற்றம்பதுருவா வாங்கிக்கோங்கண்ணா ஆ சரிங்கண்ணா முந்நூற்றம்பதுருவா வாங்கிக்கோங்க சரி தேங்க்ஸ்ண்ணா